ஈரோடு மாவட்டத்தில் பொழுது போக்குக்கு நிறைய இடங்கள் இருக்குனே சொல்லலாம் மியூசியம் திரையரங்கு அந்த குழந்தைங்க விளையாடுறக்கு பூங்கா அதுப்போக அணை இந்த டேமு இந்த மாதிரி நிறைய நிறைய விதமான பொழுதுபோக்கு இடங்கள் இருக்கு இப்போ மக்கள் அதிகமாக விரும்புறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சியான் சினிமா தேட்ரு அந்த மாதிரிலாம் அதிகமாக மக்கள் போகறக்கு விரும்புறாங்க சிறுவர் எல்லாம் லீவு நாளில் பூங்காக்கள் போகறக்கு விரும்புறாங்க பவானிசாகர் டேமில் அணையும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே விளையாட்றதுக்கு விதமான பல விதமான ஊஞ்சல் அந்த மாதிரி விளையாட்டு சிறுவர்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு அவங்களுக்குலாம் நுழைவுக் கட்டணம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரியும் நுழைவுக் கட்டணம் தனி தனியாக வசூலிக்கிறாங்க இப்போ நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொடிவேரியும் இருக்கு கொடிவேரியிலயே பார்த்திங்கன்னா நுழைவுக் கட்டணம் ஆளுக்கு அஞ்சுரூவா வாங்குறாங்க ஆனால் லீவு நாளில் ரொம்பவுமே அதிகமாக மக்கள் வராங்க அது மட்டும் இல்லாமல் பண்ணாரி கோயில் குண்டம் திருவிழா நடக்கும் குண்டம் திருவிழா பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் இந்த வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு முறையிலையே ஆயிரக்கணக்கான பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க அங்கேயும் நம்ம பொழுது போக்குக்கு இந்த ஆர்கெஸ்ட்ரா அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு தூரி ஜெயின்ட்டு ராட்வீலர் அந்த மாதிரிலாம் ப பல விதமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது